வணக்கம் உங்கள் பகுதியில் நடக்கும் குற்றங்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் காவல்துறை கட்ட எப்படி கட்டுப்படுத்துகிறது சிவிலியன்ஸ் பாதுகாக்கும் முறை ஏதாவது முன்னேற்றம் தேவையா நல்ல அருமையான ஒரு கேள்வி இதில் பார்த்திங்கனா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீசண்ட்டாக நடந்த ஒரு விஷயம் இது பார்த்திங்கனா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபினான்ஸ் செக்ட்டாரில் ஒர்க் பண்ணிக்கிட்ருக்கேன் எக்ஸ் ஒய் இசட் கம்பெனி சைடுலிருந்து பேமெண்ட் வந்து கஸ்ட்டமருக்கு வரணும் அது டிலே ஆகுது ஸோ டிலே ஆகிறதுனால கஸ்ட்டமர் என்ன பண்ணிடுறாங்க இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தங்கள கை நீட்டி அடிச்சிடுறாங்க அதில் வந்து ஸ்டாஃப் வந்து ரொம்ப இஞ்ஜுரி ஆகிடுறாரு ஸ்டாஃப் அடிக்கிறதை வந்து இருக்கிற மற்ற ஸ்டாஃப் யாரும் இல்லை அவர் ஒரு ஸ்டாஃப் தான் இருக்கார் அடிச்சிட்டார் அவர் என்ன பண்ணிட்டாரு டக்குனு நூறுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி என்னை அடிக்கிறாங்க வந்து காப்பாற்றுங்க லொக்கேஷன் எல்லாம் சொல்லிட்டாங்க போலீஸ் வருது எல்லாம் அடித்து அவர் ஒரு வழி பண்ணதுக்கப்புறமாக வந்து போலீஸ் வராங்க வந்து விசாரித்து இது பண்ணி பண்றதுக்குள்ளே அவருக்கு அடி கொஞ்சம் பலமாக விழுந்துருது ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு ஆயிடுது ஸோ இது இந்த இந்த அசம்பாவிதங்கள் கட்டுப்படுத்துறதுன்றதும் பார்த்திங்கனா நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்த்திங்கனா ஒரு ஹாஃப் கிலோ மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்போ உடனே வந்து என்ன ஏதுனு ஸ்டெப்பெடுத்துருக்கலாம் இல்லையா ஸோ தேவை இல்லாத பிரச்சனைகள் வராமல் இருந்துருக்கும் அதுக்கு அப்புறம் போய்விட்டு அவங்க என்க்கொய்ரி இவங்க என்க்கொய்ரி இந்த மாதிரி சின்ன சிம்பிளாக நடக்க வேண்டிய விஷயத்த ஏன்பா பண்ணிங்க எதுக்கு பண்ணிங்க கொஞ்சம் ரொம்ப பெருசு பண்ணிடுறாங்க பெருசு பண்ணி அதை இது பண்ணி பேசி ஒரு ஒரு ஆள் வெச்சு எல்லா இது பண்றதுக்கு கொஞ்சம் ப பேசினோமா டக்குனு இது ஏன்பா இது ஏன் நடந்தது இது எப்து எதனால இது ஆச்சு சரி டக்குனு நீங்கள் முடிங்க அவங்க முடிங்கனு சொல்லி முடிச்சு ஒரு கம்ஃபர்ட்டபுளான ஸோனுக்கு வர எல்லா எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி அனுப்புறத்துக்காக தான் வந்து நடக்க க காவல்துறைகிட்ட வந்து நம்ம நாடி போகிறோம் அதுவே வந்து கடைசியில் ஒரு இதுவாக வந்து நிற்கிது நம்மளுக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிது ஏன்டா காவல்துறைக்கு போனோம் அப்படின்ற அளவு கொண்டு வந்து நம்மளை நிறுத்திறாங்க ஸோ இந்த மாதிரி சம்பவங்களை இருந்து நம்ம வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் காவல்துறை முன்னேறதுன்றதும் ஒரு நல்ல விஷயம் முன்னேறி வரணும் இதை தான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் பெருசாக ஒன்று இல்லை நன்றி